ஃபஸ்டெல்லாம் வந்து குழந்தைங்க பார்த்திங்கனா எல்லாம் வந்து விளையாடுவாங்க எல்லா ஒன்றாக்கூடி பெரியவங்களில் இருந்து சின்னப்பசங்க எல்லோருமே விளையாடுவாங்க ஒரு ஒற்றுமை இருக்கும் நிறையப் புரிதல் இருக்கும் பாசம் அன்பு எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போது வந்து எல்லாரோடய ஃபோ ப எல்லார் வீட்டிலமே டிவி இருக்குது லேப்டாப் இருக்குது ஃபோன் இருக்குது அதனால் வந்து எல்லாம் தனித்தனியாக மாட்ட இதுகால பரம் நிறைய நிறைய வந்து பாரம்பரியம் நிறைய மாறிட்டு வருது